கூடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் உள்ள வேலுடையான் பட்டு கோவில்ல வந்து பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்போ வந்து இந்த பால்குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது பக்தர்கள் வந்து அதை வந்து நிறைய பெருக பெரிய திருவிழாவாக நடத்தப்படுகிறாங்க அதுக்கு வந்து சிறப்பு பேருந்துலாம் விட்டு நல்லாவே வந்து கூடலுர் கிராமத்தில் வந்து திருவிழாவாக கொண்டாடுகிறாங்க அப்புறம் வந்து கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுனாங்க எங்கள் ஊரில் அப்புறம் தமிழர் திருநாள் பொங்கல் அதையும் வந்து நம்ம சைடில் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறாங்க விவசாயிங்களுக்குலா முன்னுரிமை கொடுத்து ஆடு மாடு கோ கோழிங்களுக்கு அந்த கால்நடைகள்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு திருவிழாவாக கொண்டாடுகிறாங்க கூடலூர் கிராமத்தை வந்து பெருசாக கொண்டாடப்படுகிறது வந்து பங்குனி உத்திரம் அப்புறம் வந்து பொங்கல் தீபாவளி எல்லாமே வந்து பெருசாக தான் கொண்டாடுகிறாங்க அது வந்து பெரும்பாலும் வந்து அதிகமாக எல்லோருமே எல்லா மக்களும் கொண்டாடுகிறது வந்து பொங்கல் தான் தமிழர் திருநாள் பொங்கலை கொண்டாடுகிறாங்க அதுக்கு அடுத்தது தான் வந்து பங்குனி உத்திரம் அப்புறம் வந்து வடலூரில் வந்து தைப்பூசம் கொண்டாடுகிறாங்க அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக நல்லா பெரிய திருவிழாவாக கொண்டாடுனாங்க